எங்கள் ஊரு களிமண்ணு அதனால வந்து செடியெல்லாம் வளர்ப்போம் இது எங்கள் வீட்டுக்கு முன்னடியே கொள்ளையில் செடி வளர்க்குறோம் அது அதுக்கு ஆறுமணிக்கு எழுந்திரிச்சி தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு உரமுலாம் வைப்போம் எங்கள் வீட்டுல கேஸ் அடுப்புலான் இல்ல உரோம் சாணி எருவு ஆட்டாம் புழுக்கை முட்டை ஓடு எல்லாம் வைப்போம் சாம்பல் எல்லாம் போட்டு எருவு வைப்போம் அது வெளியில் எங்கேயும் உரமுலாம் வாங்க மாட்டோம் இந்த உரத்தே போட்டு செடிலாம் நல்லா இருக்கும் வளர்ப்போம்